நம்ம வந்து பயனடையும் திட்டங்கள் அரசாங்கத் திட்டங்கள்னா இப்போது வந்து ஒரு தொழிலுக்கு ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி கட் கட்டிக் கொடுத்தா அதில் வந்து பயனடையலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வசதிலாம் குடுக்காங் கொடுக்குறாங்க அந்த வீட்டுக்குத் தேவையான எல்லா மெட்டீரியலும் கொடுக்குறாங்க பணமும் கொடுக்குறாங்க நான் வந்து அதில் பயனடைந்தது இல்லை எனக்கு கொடுத்தா பயனடையலாம் என்று நினைக்கின்றேன் ஆனால் வந்து அடுத்தவங்க அதில் பயனடைஞ்சின்னுக்குறாங்க அதை வந்து நான் எப்படி சொல்கிறதுனா இப்போது வந்து ஒர் ஒரு அரசாங்கத்தில் வந்து இல்லாதவங்கள் ரொம்ப ஏழ்மையானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வசதி கொடுப்பாங்க அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு அதெல்லாம் சில பொருளெல்லாம் கொடுப்பாங்க மெட்டீரியல் கொடுப்பாங்க அப்படியே பணமும் கொடுப்பாங்க அவங்க வந்து அதனால் வந்து ப பயனடைகிறாங்க அது மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு ஒவ்வொரு உதவி சின்ன சின்ன உதவிகள் செஞ்சால் எல்லாருமே பயனடைவாங்க ஒரு சிலர் மட்டும் அடையணும்றது இல்லை எல்லாரும் அடைஞ்சால் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்கள் அரசாங்கத் திட்டத்தை வந்து நாம்மளும் பயனடைஞ்சின்னுக்குறோம் பரவாயில்லடா நமக்கும் அரசாங்கம் ஒன்று கொடுத்துச்சி அப்படின்றத வந்து அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க பயனடைஞ்சவங்களும் ஏற்றுக்குவாங்க பயனடையாதவங்களும் கொடுத்தாக்ல பரவாயில்ல நமக்கும் கிடச்சிது அவங்களுக்கு கிடச்சிது அரசாங்கத் திட்டம் நம்மளும் பயனடைஞ்சோம் அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று